சட்ட சிக்கல்கள் நிலமானதாக இருக்கட்டும் குடும்ப விவகாரமாக இருக்கட்டும் கடன் வாங்கினதாக இருக்கட்டும் இந்த மாதிரி கடன் வா கடன் கொடுத்துட்டு வாங்க முடியாமல் பிரச்சினையா இருந்தாலும் சரி குடும்பத்தில் கணவன் மனைவி சண்டையோ இருந்தாலும் நம்ம பெரியவர்களா கூடி பேசி சரி வராத நிலையிலையும் சரி பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கும் நம்மளுக்கும் நில தகராறு வந்தாலும் சரி முதலில் ஸ்டேசனில் போய் சொல்லவும் அங்கே அவங்க பேசி எடுக்கும் முடிவுக்கு கட்டுப்பட்டு சரியான முறை அவங்க சொல்றதை கேட்டு இரு இருதரப்பினரும் கேட்டு அதை அதை அணுகினால் அது ஒரு வகையில் தீரும் அப்படி தீர முடியலையினா நீதி மன்றத்துக்கு போய் வக்கீல் மூலயமாக அதை போட்டு அடுத்த கட்டத்துக்கு போய் வக்கீலை பார்க்கற மாதிரி இருக்குங்க